எங்கள் அப்பா கல்யாணம் ஆன உடனேயே வெளிநாட்டுக்கு போய்ட்டார் ஸோ அவர் அஞ்சு வருஷம் கழிச்சி தான் வந்தார் அவரை பார்த்த நாள் என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப சந்தோஷமான நாள் அன்னக்கு வரம்போது தான் எனக்கு நிறைய பொம்மை ட்ரெஸ்ஸு இது மாரி நிறைய வாங்கிட்டு வருவார் வந்த உடனே கட்டிப்பிடிச்சு முத்தமும் கொடுக்குறாரு பாருங்கள் அது தான் பெரிய சந்தோஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தம்பின்னு ஒருத்தன் வந்ததுக்கப்பறம் எங்களுக்குள்ளாற நிறைய சண்டை அடிதடி எனக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்ருவான் என்னோட பொம்மையை அவன் உடச்சி வச்சுருவான் இது மறக்க முடியாத ஒரு சந்தோஷங்கள் சொல்லவும் முடியல அப்புறம் இதெல்லாம் மேரேஜ் ஆயி போய்ட்டா அந்த சந்தோஷம் கிடையாது சின்ன வயசோட இது தான் அப்புறம் முத முதல்ல எங்கள் டீச்சர் எனக்கு இந்த ஆ ஏபிசிடி போட்டுக் கொடுத்தது ஆனால் ஆவன்னா போட்டு கொடுத்தது இது அப்புறம் என்னோட சின்ன வயசு குழந்த ட்ரெஸ்ஸு நான் இப்போவும் எடுத்து பார்ப்பேன் இதே மாரி நம்ம இருக்கக் கூடாதா ஏன் இவ்வளோ பெருசாக ஆயிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தம்பி தங்கச்சிகளோட இருக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுலியுமே வராது அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸு இப்போ நான் இன்னக்கு சாப்பாடு கொண்டு வரல நீ எனக்கு குடுடின்னு சொல்லி ஷேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக அப்பறம் அப்பா அம்மாவோட வண்டியில் வரது சந்தோஷம்